அண்ணா அனுஷ்கா பே பேக்கரீங்களா அண்ணா ஸ்வீட்டெல்லாம் வேணுங்கண்ணா ஸ்வீட்டு காரமெல்லாம் இனி அப்போ அப்போ ஆ சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ பால்கோவா வேணுங்கண்ணா வீட்டில் அதுதான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க அப்புறம் ஏதோ சொந்தக்காரங்களெல்லாம் வர்றாங்கண்ணா ஒரு ரெண்டு கிலோ வேணுங்கண்ணா ம் சேரங்கண்ணா அண்ணா அது எப்படிங்கண்ணா முறைங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் ம் சரிங்கண்ணா ம் லட்டுங்கண்ணா ல ல லட்டும் வேணுங்கண்ணா ம் ம் சரிங்கண்ணா ம் லட்டு ஒரு ரெண்டு கிலோ வேணுங்கண்ணா ஆ ரெண்டு கிலோ போதுங்கண்ணா இதில் ரெண்டு கிலோ அதில் ரெண்டு கிலோங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆ அந்த இதில் ஸ்வீட் மட்டும் தானாங்கண்ணா இல்லை காரமும் இருக்காங்கண்ணா காரமும் வேணுங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம்

முறுக்கு தான் வேணுங்கண்ணா ஆமாங்க முறுக்கு தான் வேணுங்கண்ணா அண்ணா ஒரு முப்பது ஆளுங்கள் சாப்பிட்ற மாதிரி வேணுங்கண்ணா ஆமாங்க ஆ ஆமாங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா ஆ ஆமாங்க அண்ணா ஒரு முப்பது ஆளுங்கள் சாப்பிட்ற மாதிரிங்கண்ணா முப்பது பேருங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா அப்படின்னா எத்தனை கிலோங்கண்ணா ஆ பண்ணிக்கலாங்கண்ணா ம் சரிங்கண்ணா ஆ பொங்கலுக்கு முந்தின நாள் வேணும்ங்கண்ணா ஆ சரிங்கண்ணா விலைங்கண்ணா ம் சரிங்கண்ணா ஆ ம் ஆ சரிங்கண்ணா ம் சரிண்ணா நம்மளுக்கு ஏதாவது பார்த்து குறைக்க முடியுமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா சரிங்க சரிங்க